மத்தியானத்துக்கு வெறும் சாப்பாடு காய் பருப்பு ரசம் அப்பளம் அதுபோக வடை பாயாசம் இந்த மாதிரியெல்லாம் செய்வேன் அப்புறம் நைட்டு இட்லி பூரி சப்பாத்தி சேமியா கிச்சடி சந்தகம் நூடுல்ஸு இந்த மாதிரி செய்வேன் அப்புறம் குழந்தைங்களுக்கு வேறு ஏதோ ஒன்று பிடிக்குன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி செஞ்சு கொடுப்பேன் ஹஸ்பண்டுக்கு ஒரு மாதிரி பிடிக்குன்னா அவங்குளுக்கு ஒரு மாதிரி செஞ்சு கொடுப்பேன் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி தனித்தனியாக வேணுன்னாலும் செஞ்சு கொடுப்பேன் எனக்கு அந்த இது செய்கிறக்கு ரொம்ப பிடிக்கும்